கள்ளக்குறிச்சியில் பூங்காக்கள் நடக்குதுதான் துருவத்து மலை கல்வராயன் மலை வெள்ளி மலை இதெல்லாம் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும் மலையெல்லாம் அதுலேயும் நீர் வீழ்ச்சி கல்வராயன் மலைப்பகுதி நீர் வீழ்ச்சி பூங்காக்கள்லாம் இருக்கும் வெள்ளி மலைனு எடுத்தோம்னா பைக் ரைடுலாம் போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மலை ஏறுகிற இடலாம் நல்லா வ பூங்கா தண்ணி ஓடுற ஓடை இதெல்லாம் நிறையா இருக்கும் நல்லா இதாக இருக்கும் இது கோவில்லாம் அந்த பிளேஸ்லாம் நல்லா இருக்கும் கோவில் சிவன் கோவில் அந்த வெயிலில் காலையில் போயிட்டு அங்கேலாம் சாயங்காலம் ஒரு ஏழ்றை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இங்கே பார்க் இதெல்லாம் இருக்குது குழந்தைங்க விளாட்ற இதெலாம் ரொம்ப இதாக இருக்கும் மைதானம் இருக்குது அங்கேலாம் போய் விளாண்டுட்டு இருப்பாங்க இன்னும் மலை சைடுலாம் பார்க்க ரொம்ப இதாக இருக்கும் பூங்காக்கள்லாம் அந்த பக்கம் கொ விளாடுவாங்க